ஸ்டார்கேஜிங் அப்படினா ஒரு நட்சத்திரத்தை வந்து உற்று நோக்குவதுன்னு அர்த்தம் இது எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம் தான் நான் வந்து ஒரு பன்னிரெண்டாம் வகுப்பு படித்துகிட்டு இருக்கும் போது தான் வந்து சுப்ரமணியபுரம் படம் வந்து வெளியானது அப்போது வந்து சசி குமார் டைரெக்ஷன்ல அவர் நடிச்சிருப்பார் ஜெய் நடிச்சிருப்பார் சமுத்திரக்கனி நடிச்சிருப்பார் அப்போது அந்த படம் வந்து அவ்வளோ ஒரு விமர்சன ரீதியாக வந்து நல்ல வரவேற்பு பெற்றுச்சு அப்போ வந்து சசி குமார் சாரை வந்து நாங்கள் எதார்த்தமாக வந்து மதுரை விமான நிலையத்தில் சந்திக்க முடிஞ்சுச்சு அப்போது எங்கள் பெரியப்பா எங்கள் அண்ணி எல்லோருமே இருந்தாங்க அவங்களையும் தாண்டி நான் போய் அவர்கிட்ட போய் ஒரு ஆட்டோகிராப் வாங்கிகிட்டு வந்து அது என் என்னுடைய நண்பர்களுக்கு வந்து நான் வந்து ஸ்கூலில் போனவுடன் போய் காமித்தேன் ஆனால் அவர்கிட்ட ஆட்டோகிராப் வாங்கினதுக்கப்பறம் வீட்டில் பல பிரச்சனைகள் வந்துச்சு அது ஒரு பக்கம் இருக்க ஆனால் அந்த ஒரு சந்தோஷம் வந்து இருந்துச்சு ஆஹா நம்ம சசி குமார் சார்கிட்ட போய் ஆட்டோகிராப் வாங்கிவிட்டோம் அப்படினு சொல்லிவிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு வகுப்புலேயும் போய் நண்பர்கள்கிட்ட காமித்தேன் இந்த பார்த்தியா நான் போய் நேரில் நேரில் கையெழுத்து வாங்கினேன் அப்படினு சொல்லிவிட்டு ரொம்ப ரொம்ப ஒரு மறக்க முடியாத அனுபவம் ஆனால் இந்த ஆட்டோகிராப் இப்போ எங்கே இருக்குனு தெரியலை என்னுடைய வீட்டில் வச்சுருந்தேன் ஆனால் ஒரு காலப்போக்கில் வீடு மாறுதலில் அது வந்து ரொம்ப தொலைஞ்சு போச்சு அது வந்து இப்போ வருத்தம் அளிக்குது இருந்தாலும் அந்த நினைவுகள் வந்து ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத நினைவுகளாக இருக்கு